ஹலோ ஆ ஆமாம் மேடம் சொல்லுங்கள் ஓகே ஓகே மேடம் அனுப்பி விட்டுர்றோம் என்னிக்கு வேணும் ஆ சரி ஓகே மேடம் லொக்கேஷன் சரி ஓகே மேடம் பிரவுன் ரைஸ் வந்து டென் கேஜி ஜாஸ்மின் ரைஸ் ஓகே ரெண்டுத்தோட பிரைஸையும் சேர்த்து த்ரீ தொளசண்ட் ஃபை ஹண்ட்ரட் வரும் ஓகே மேடம் நீங்கள் அமௌண்ட் வந்து ஜிபே பண்ணிவிடுங்க இந்த வா இந்த நம்பருக்கு அதே மாதிரி இந்த இதே நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட லொக்கேஷன் சென்ட் பண்ணி விட்டுருங்க ஓகே மேடம் என்னிக்கு வேணும்ன்ற டீட்டெயில் எனக்கு சென்ட் பண்ணிட்டிங்கன்னா நாங்கள் அன்னைக்கே ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவோம் ஆ ஓகே தேங்க் யூ